தோட்டம் நான் வந்து தோட்டமிடுறத்துக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னோட ஃப சின்ன வயசாகருக்கும் மோது என் தோழி என் பக்கத்து வீட்டில் உள்ள தோழி வந்து என்கிட்ட வந்து அவள் வீட்டில் பூத்த பூ ரோஜாப்பூ மல்லியப்பூ இந்தமாதிரி எடுத்து கொடுப்பா எனக்கு வந்து அதை பார்க்கும் போது ரொம்ப ஆசையாகருக்கும் நம்ம வீட்டுலையும் நம்ம வந்து இதேமாதிரியே பண்ணி தோட்டத்தில் பூவை வச்சி அதை வந்து பறித்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கும் தோணும் அதோடதான் வந்து நான் வந்து எங்கு போனாலும் எங்கே பழம் பூக்கடை எங்கே பார்த்தாலும் வந்து நான் வந்து எல்லாத்தையும் வாங்கிவிடுவேன் இப்போ வந்து இப்போ நிறையா எல்லாத்தையும் நான் வாங்கிவிடுவேன் எங்கே செடியை பார்த்தாலும் நான் வாங்கிவிடுவேன் ஏன்னா தோட்டம் வந்து பராமரிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து தோட்டத்தில் வந்து தண்ணீர் ஊற்றுவோம் காலை ந டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் தண்ணீர் ஊற்றும் போது மனசுக்கு அவ்வளவு ஆ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த காத்தெல்லாம் நம்ம சுவாசிக்கும் மோது அப்படியே ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாகருக்கும் புதுசாகருக்கும் நம்ம பாசமாக பார்த்து வளர்க்குற பிள்ளைங்க மாதிரி அந்த செடியை நம்ம வளர்க்கும் மோது அவ்வளவு ஆர்வமாகருக்கும் அந்த தண்ணி ஊற்றி வளர்த்து அந்த செடியில ஒரு பூ பூக்கும் மோது அதில் அவ்வளவு ஆசையாகவும் இருக்கும் நான் அந்த மாதிரி சின்ன வயசில் தொடங்கினதுதான் இந்த பூ வளர்க்குறது அதோட டெய்லி நான் வந்து தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக பராமரிச்சு வளர்க்க ஆரம்மிச்சேன் எல்லா செடியையுமே வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் காய்கறி எல்லாமே வந்து நாங்கள் தோட்டத்துலதான் வந்து நாங்கள் விளைப்போம் விளைச்சு எல்லாத்தையும் வந்து நாங்கள் இயற்கையாகவே சாப்பிடுவோம் அதெல்லாம் ரொம்ப நம்ம கடையில் வாங்குறதை விட ரொம்ப டேஸ்ட்டாகருக்கும் நல்லா சுவையாகருக்கும் எல்லாமே அந்தமாதிரி வாங்குனதுதான் எல்லாமே இப்போ வந்து நான் வளர்த்து வளத்து நிறையா செடிகள் வாங்கி இப்போ வந்து பெரிய தோட்டமாகவே ஆயிடுச்சு அது வந்து எல்லாமே இருக்கு இப்போ எனக்கு வந்து அதுதான் வந்து என்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பாகவே ஆயிடுச்சு அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையாக நான் வந்து ரொம்ப பிடிச்சு பண்ணுற வேலையாக இருக்கு அப்போ என்னுடைய தோழி வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அந்த பூக்கள்னால நான் வந்து இப்போ இவ்வளவு பெரிய தோட்டம் வைத்து நான் பராமரிச்சு கொண்டிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலை நான் ரொம்ப ஆசைப்பட்டு பிரியப்பட்டு பண்ணிக்கிட்டுயிருக்கேன் இதேமாதிரி தோட்டம் வள எல்லாருமே வளர்க்கலாம் எல்லாருமே வந்து இந்தமாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வர நம்ம காற்று வந்து நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது அது வந்து அப்படியே குளுகுளுன்னு இருக்கும் அந்த தோட்டத்தில் உக்காந்துருக்கும் மோது சேரப்போட்டு அதில் உக்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு புக்கையோ எதையோ படிக்கும் மோது அவ்வளவு ஆனத்தமாகருக்கும் அந்தமாதிரி நான் ஆரம்மிச்சதுதான் அப்போ சின்ன வயசுல நான் ஆரம்மிச்சது இப்போ வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கு அந்த தோட்டம் இந்தமாதிரிதா நான் ஆரம்மிச்சேன் தோட்டம் வளர்க்க